நான் ஃப்ரெண்ட்ஸோட நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கேன் முக்கியமாக நான் வந்து எங்கே போயிருக்கேனா ஊட்டி கொடைக்கானல் பெங்களூர்ல இருக்க மினி லடாக் இதெல்லாம் வந்து நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட தான் போய்ருக்கேன் நான் போகும்போதுல இது வந்து நான் போறதுக்கான எல்லா ஐட்டம்ஸும் எடுத்து வச்சுக்குவேன் ஸோ பைக்கை வந்து எதாவது பைக் டூல்ஸு அதுக்கப்புறம் என்னோட எனக்கு மொபைலு ஹெல்மெட்டு மேப்பு பாக்கறதுக்கு மொபைல் யூஸ் பண்ணுவேன் அது போக நம்ம எதாவது பவர் பேங்க் இருக்கா அதுவும் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம சில கொஞ்சம் இப்போ பெட்ரோல் முதல்ல கொஞ்சம் ஒரு இதில் வாட்டரு கேனில் பிடிச்சி வச்சுருக்கணும் ஸோ நம்ம போகும்போதுலாம் ட்ரை ஆயிடுச்சுனா ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணும் நமக்கு ஸோ அதாவது பைக்கு பன்ச்சர் ஆகிடுச்சினா ஸோ அதுக்கான டூல்ஸும் நான் வச்சுருப்பேன் என்னால் மாற்ற முடிஞ்சுச்சினா நானே மாத்திடுவேன் அது என்னால் முடியாத பட்சத்துக்கு நான் வந்து ஒர்க்ஸாப் போயிடுவேன் ஃபுட்டுக்கு ஃபுட்டு கொஞ்சம் எடுத்துக்குவேன் ஸோ நம்ம போகிற ப்ளேஸ் எப்படி இருக்குனு தெரியாது ஃபுட்டும் நமக்கு சேருமானு தெரியல ஸோ நான் அதனால ஃபுட்டும் சேர்த்து எடுத்து போய்டுவேன் ஸோ ஹில்ஸ் ஏரியா ஜாஸ்தியாக போறாப்பில என் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஹில்ஸ் ஏரியா தான் ஜாஸ்தியாக போய்ருக்கேன் இதில் வந்து கேம்ப் டூல்ஸலாம் அதிகமாக வச்சுருக்கேன் கேம்ப் அதாவது கேம்ப் டூல்ஸை வந்து இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து எடுத்துகிட்டு போவேன் நம்ம ஏன்னா நம்ம போறதுக்கே ஒரு டே நைட் ஆகிருக்கும் ஸோ நைட் டைமில் நம்ம எங்கேயும் தங்க முடியாது ஹோட்டல் இல்லாத பட்சத்துக்கு நம்ம நம்மளே டென்ட்டை யூஸ் பண்ணி அங்கே தங்கிடலாம் ஸோ இது ஒரு பெனிஃபிட்டு நம்ம பாக்கிறது அதுக்கப்புறம் நான் டைம் இது படி இது ஒன்னொன்னா நான் வந்து வீக்கெண்டுலேயே நான் ப்ளான் பண்ணி வச்சிடுவேன் ஃப்ரெண்ட்ஸோட நாங்கள் செமஸ்டர் லீவ்ஸை வந்து அதிகமாக யூஸ் பண்ணிக்குவோம் செமஸ்டரோட லீவில் வந்து நம்ம லாங் ட்ரிப்ஸ் போகிற மாதிரி ப்ளான் பண்ணிக்குவேன் ஆக்சுவலாக அது போக நாங்கள் அப்பப்போ வீக் ஆஃப்லேயும் போய்ட்டு வருவோம் ஒன் டே டூர் மாதிரி அந்த மாதிரி போய்ட்டு வாரதாயிருந்தாலும் போய்ட்டு வருவோம் அது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் நாங்கள் செமஸ்டர் லீவ்ஸில் தான் போவோம்